இந்துக்கள் வந்து பொங்கல் கொண்டோடாங் கொண்டாடுவாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து மூணு நாளைக்கும் போகி பண்டிகை வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவங்க அன்றைக்கி வந்து இந்த கருவாடு எல்லாம் போட்டு கொழம்பு வைப்பாங்க பர்ஸ்ட்டு போகி அன்றைக்கி அப்புறம் மக்கிய நாள் தைப்பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கல் வைப்பாங்க அதனால் விசேஷம் பண்ணுவாங்க அப்புறம் மக்கிய நாள் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு மாட்டெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வைச்சு அதுக்கு அவங்க சாப்பாடெல்லாம் இது பண்ணி அது பண்ணுவாங்க அவங்க விசேஷமா கொண்டாடுவாங்க அப்புறமே கரிநாள்னு சொல்லிவிட்டு அவங்க மற்ற விஷயங்களெலாம் அந்த குங்குமம் தடவுவது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இந்துக்கள் அவங்க நல்லா கொண்டா விசேஷமா கொண்டாடுவாங்க ம அப்புறம் தலை த எங் தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து அவங்க கொண்டாடுவாங்க முஸ்லீமுங்க வந்து அவங்க வந்து ரம்ஜான் அவுங்க பண்ணுவாங்க அவங்களும் மற்றபடி அவங்க மற்ற க அவங்களுக்குளா அவங்களுக்குள்ளே பகுர்ந்து கொண்டாடுவாங்க கிறிஸ்டின் வந்து ஈஸ்டரு கொண்டாடுவாங்க அப்புறம் புத்தாண்டு அவங்க கொண்டாடுவாங்க அவ நாற்பது நாள் விரதம் இரு நாற்பது நாள் நோன்பு இருந்து அதை வந்து ஏசு இப்போ அதை வைச்சு கொண்டாடுவாங்க எல்லாமே பிரியாணி போட்டு எல்லாம் நல்ல விசேஷமா கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்களும் அப்படி தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு எங்கள் என் எ இந்தியா எங்களுடைய பா பரம் பாரம்பரியத்தை அவங்க எல்லாமே தனி தனியாக அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணி அவங்கவுங்க எல்லாமே கொண்டாடுவாங்க ந விசேஷமா பண்ணுவாங்க அவங்க எங்களுடைய கலாச்சாரம் அது தான்